அதாவது என்னோ எங்களோட மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக காம்ப்ளஸ்க்குள்ளேயே வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு ஆபீஸ் இருக்குது அதில் வந்து நாங்கள் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் வாங்கிகிட்டு வந்திருக்கோம் அந்த அட்டைலாம் எங்கள்கிட்ட இருக்குது பட் வந்து நாங்கள் வந்து எந்த விதமான அந்த காப்பீடு திட்டம் அந்த இதை வந்து அட்டையை வந்து பயன்படுத்துனதில்லை ஆனால் சமீபத்தில் எங்கள் கொழுந்தனாருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்தப்போ மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்போ அவங்க கேட்டாங்க உங்கள்கிட்ட ஏதாவது இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க அப்போ வந்து அவரு வந்து அரசுப் பணியில் இருந்ததுனால் அவர்கிட்ட அந்த கார்டு இன்சூரன்ஸ் கால்டு இருந்தது அதை பயன்படுத்தி அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தெட்டாயிரம் பக்கம் வந்து அவருக்கு செலவாச்சு அந்த செலவை வந்து அந்த இன்சூரன்ஸ் அந்த காப்பீடு அட்டையின் மூலம் பயன்படுத்தி அதை வந்து பயன்படுத்தி அவரை வந்து காப்பாற்றினாங்க எங்களுக்கெனு பார்த்தீங்கன்னா அது கிடையாது ஆனால் இந்டியன் வங்கியில் வந்து நான் ஒரு கணக்கு வச்சுருக்கேன் என்னோடுதும் எங்கள் ஹஸ்பண்ட்தும் வந்து நான் வச்சுருக்கேன் கணக்கு வச்சுருக்கேன் அதில் வந்து பன்னிரெண்டு ரூபாய் வருஷத்துக்கு பிடிக்கிறாங்க அது எதுக்கென்னு கேட்டீங்கன்னால் விபத்தில் மரணம் அடைஞ்சால் இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி வந்து இயற்கை மரணத்துக்கு வந்து முன்னூற்றி முப்பது ரூபாய் வருஷத்துக்கு அது ரெண்டும் வந்து இந்தியன் வங்கியில் வந்து கையெழுத்து வாங்கினாங்க அது இன்னிக்கு வரைக்கும் அந்த அந்த பணத்தை வந்து எடுத்துட்டிருக்காங்க இது மட்டும் தான் எங்களோட இன்சூரன்ஸ் காப்பீடுன்னு எங்களுக்கு இருக்கிறது